கால்நடை வளர்ப்பில் பொதுவாக வளர்க்கபடுற வி விலங்குகள்ன்னால் ஆடு மாடு கோழிகள் செம்மறி ஆடுகள் போன்றவைங்க நல்ல இடவசதி அந்த மாதிரி இருந்து நமக்கு நேரங்களும் சரியாக இருந்துச்சுன்னால் நம்ம மாடு ஆடு போன்ற விலங்குகளை வளர்க்கலாம் அதனால் நிறையா நமக்கு வருமானம் இருக்குது நமக்கு அந்த மாதிரி டைம் செட்டாகலை நமக்கு இட வசதி இல்லைன்ற பட்சத்தில் வீட்டில உள்ள லேடீஸ் சின்ன சின்ன ஒரு ஒ ஒரு வகையாக நம்ம வருமானத்தை பெருக்கிறதுக்காக கோழிகளை வளர்க்கலாம் கோழிகளுக்கு பெரிய எடம் அதெல்லாம் தேவைப்படாது சின்ன ஒரு பூ கூடு இருந்தாலே அதுக்கு போதும் அதுக்குள்ளவே கூட நம்ம அதுங்களுக்கு இரை போட்டு அப்படியே நம்ம வளர்த்துக்கலாம் அது டெய்லி போடுற முட்டையும் முட்டை வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அந்த கோழி இப்போ நாட்டுக்கோழிக்கெல்லாம் நல்ல விலைகள் விலை இருக்கிறது நம்ம வந்து அந்த மாதிரி கோழிங்களை கூட விலைக்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி வீட்டிலிருந்தே நம்ம வந்து இந்த கோழி பண்ண வச்சு நல்ல வருமானத்தை காணலாம்